வணக்கம் எங்கள் கிராமத்தில் முக்கியமான தொழில் அப்படின்னு பார்க்க போனால் அது விவசாயம் தான் அனைத்து வகையான வயல்களிலும் முக்கியமாக நாங்கள் இந்த கிராமத்து மக்கள் பயிரிடறது என்னான்னா நெல் தான் நெல் தான் மூன்று போகமும் பயிரிடறாங்க அப்புறம் ஒருசில கோடை பருவத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உளுந்து பயிர் போன்றவைகள் பயிரிடறாங்க ஆனால் அதிகமாக இங்கே உள்ள தொழில் வந்து விவசாயம்தான் இந்த விவசாய மக்கள் வந்து நெல்தான் நிறைய பயிரிடறாங்க அதுன்னில்லை இங்கே வீடுகளில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூக்கட்டி விற்கிறாங்க மொத்தமாக பூ கொண்டு வந்து அவங்களே கொடுத்துடுவாங்க இவங்க கட்டி விற்று அதுக்கான தொகையை ஈட்டி அவங்க தொழில் நடத்துறாங்க அப்புறம் அந்த என்ன மேக்சிமம் இந்த வயல் ஓரங்களில் பனை மரங்கள் இங்கே நிறைய போடப்பட்டிருக்குது அந்த பனை மரங்கள்லேருந்து அந்த பனை ஓலைகளை வைச்சு என்ன பண்ணுறாங்க இந்த சின்னப்பிள்ளை எல்லாம் கூடை முடையறாங்க கூடை மொடஞ்சு அப்புறம் பனை ஓலையை வச்சு தடுக்கு பனை ஓலை பாய் இதெல்லாம் செஞ்சு அவங்க தொழில் செஞ்சு அவங்களோ வியா அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க அதன்னிலை இல்லாமல் அவங்க வீடுகளில் கொல்லைகள்ல வந்து அதிகமாக காய்கறிகள் நிறைய பயிரிடறாங்க காய்கறிகள் அப்படின்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்காய் வெண்டிக்காய் தக்காளி இதுங்களை அதிகமாக போட்டு அதை கொண்டு போய் கூடைகளில் விற்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கீரைகள் கீரை பருவத்தில் இந்த ஆடிமாத பருவத்திலலாம் நிறைய கீரைகள் போட்டு அந்த சிறுகீரை மொளக்கீரை இந்தமாதிரி சின்ன சின்ன வள வளரக்கூடிய கீரைகளெலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க போட்டு பக்கத்து பக்கத்து கிராமங்களில் கொண்டு போய் விற்கிறாங்க அதையும் அவங்க தொழிலாக செய்கிறாங்க ஒரு சிலர் தான் நிறைய பேர் குடிப்பெயர்ந்து கொஞ்சம் வந்து கிராமபுரத்திலேர்ந்து சிட்டிக்கு போய் அவங்க வேலையை செய்வாங்க ஆனால் மேக்சிம்மான மக்கள் இங்குள்ள தொழில் மக்கள் வந்து கிராமத்தையே மையமாக வச்சு கிராமப்புற தொழிலாக செய்கிறாங்க அப்புறோம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இது நல்ல கொல்லைகள்ல நிறைய தென்னம்பிள்ளை வச்சு அதுக்கு போர் மூலம் தண்ணி பாய்ச்சி தேங்காயை அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க தேங்காயை நிறைய விளைய வச்சு அந்த தேங்காயை கொண்டு போய் பக்கத்து அதில் விற்கிறாங்க தேங்காய் தொழில்ங்கிறது வந்து தேங்காய் தென்னை மரத்தில் கிடைக்க கூடிய தேங்காய்த் தொழில்ங்கிறது இங்குள்ள மக்களுக்கு வந்து நல்ல லாபத்தை ஏற்று தர தொழிலாக இருக்குது அப்புறம் இன்னும் சிலபேர் வீடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களெல்லாம் நிறைய மாடுகள் வச்சுருக்காங்க மாடை கறந்து அதன் மூலம் நல்ல வருமானம் ஈட்டுறாங்க எப்படின்னா மாடை பராமரிச்சு பால் கறக்கிறதன் மூலம் மாதத்துக்கு இரண்டு தடவை வந்து அந்த பாலை வாங்கிட்டு போய்ட்டு அதுக்கான தொகை கொடுக்குறாங்க அதிலியும் அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது மாட்டின் மூலம் சாணம் சாணத்துக்கு வந்து விராட்டிகள் தட்டி விற்கிறாங்க அப்புறம் மாடுக்கு தேவையான பருத்திக்கொட்டை புண்ணாக்கு இதெல்லாமும் அவங்க வந்து வாங்குறத்துக்கான அந்த காசு தொகையை பயன்படுத்தறாங்க அப்புறம் ஒருசிலர் என்ன பண்ணுறாங்க வயலில் பருத்தியும் போடுறாங்க அதாவது காட்டன் பருத்திப்பஞ்சு அதாவது நம்ம துணி நெய்யக்கூடிய பருத்தி அதுலேருந்து நிறைய வருமானம் கிடைக்குது இந்த பருத்தி பஞ்சு எடுக்கிற வேலைக்கும் நிறையா பேர் போகிறாங்க அந்த பருத்தியை வயல் வெளியில் வச்சு வயலில் பயிரிடறதும் நிறையா பேர் அவங்க தொழிலாக செய்கிறாங்க இந்தமாதிரியான தொழில்களை வந்து மக்கள் வந்து எங்கள் கிராமத்தில் நிறைய செய்கிறாங்க ஏன்னால் எங்கள் கிராமத்து மக்கள் வந்து அதிகமாக இந்தமாதிரி தொழிலை நம்பிதான் காலம் ஓட்டுறாங்க